இப்போ பார்த்திங்கன்னா நம்ப கல்வராயன் மலை வெள்ளி மலைலாம் இருக்குது அது நிறையா வாட்டர்ஃபால்ஸு பூங்கா இதெல்லாம் இருக்குது இன்னும் மேம்படுத்தணும் போட்டிங் இருக்குது போட்டிங் போயிருந்தோம் ஆனால் வசதி இல்லை ரெண்டு போட் தான் இருக்குது சுற்றுலாப்பயணிகள் அதிகமாக வரும்போது இடம் பற்ற மாட்டேங்குது பற்றாக்குறையினால் அதிகம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க இதுவே ஒரு நாலஞ்சு போட் இருந்தால் அதிகப்பேர் பயணிக்கலாம் போட்டிங் நிறைய பூங்கா பூங்கா கம்மியாக இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கு இதுப்போல நிறையா கட்டலாம் பார்க்குகள் அமைத்தால் அதிகப்பேர் வருவாங்க பயணிகள் அதிகமாகும் விரிவுபடுத்தலாம் சுற்றுலாத்தலங்களை வெள்ளிமலை பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி இருக்குது பெரியார் நீர்வீழ்ச்சி இருக்குது ஒரு பூங்கா இதுவெல்லாம் பண்ணிணா அதிகமாகலாம்